பறவைகளோட வசிப்பிடங்கள் வந்து பாதுக்காப்பது வந்து நான் வந்து நல்லது தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பறவைகெல்லாம் வந்து வெளி நாட்டுலருந்து எங்கள் ஊரில் வந்து சரணாலயங்கள் நிறையா இருக்கு அங்கே சரணாலயங்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்சு சரணாலயம் வந்து வேடந்தாங்கல் சரணாலயம் வேடந்தாங்கல் சரணாலயத்துல வந்து நிறையா பறவைங்கள் வாழுது அந்த பறவைங்கள்கிட்ட வந்து பறவைங்கள்கிட்ட வந்து எந்த துன்புறுத்தலும்மா ஷூட் பண்ணுறது வே பட்டாசு வெடிக்கிறது அந்த மாதிரி எந்த சத்தமும் இருக்காது அந்த ஊரில் அது ஒரு அமைதியானதாக இருக்கும் அமைதியாக இருந்தா மட்டும் தான் அந்த பறவைங்க அங்கே இருக்கும் அதனால வந்து அது அமைதியான ஊராக மாற்றிட்டாங்க அங்கே வந்து அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி இது எல்லாம் இருக்கும் அந்த பறவை வெளிநாட்டுலருந்து ஒரு பறவை வந்துச்சின்னா அந்த பறவை முட்டையிட்டு அது தன் அந்த தன்னோட குழந்தையே வர வெளியே வர வரைக்குமே கூட கூடயே தான் இருக்கும் எங்கேயுமே போகாது அந்த குழந்த வந்துச்சினா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து அதோட எந்த ஊருலந்து வந்துதோ அந்த ஊருக்கே அந்த பறவையே கூட்டிகிட்டு போயிரும் இப்போ வந்து மலைகள்லையும் மலைகள் பகுதிலையும் தண்ணி ஆறு ப ஆற்றோரம் பகுதிலையும் வந்து நிறையா விலங்கு நிறையா பறவைங்க வந்து இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து நிறைய மயில்க ஃபர்ஸ்டு மயில்லாம் வந்து கோவிலில் பார்க்குறதுக்கு அதிசயமாக இருக்கும் இப்போலாம் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்துடுச்சு ஆனால் ஏன்னா அங்கே வந்து தோட்டம் காடு பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி காடு தோட்டம் எல்லாம் இருக்கு அங்கே தோட்டல எதை வெளச்சாலும் வந்து மயில் வந்துரும் வந்துச்சுன்னா அது சாப்பிட்டு போயிரும் ஆனா வந்து கட்டுக்காரைங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து ப பறவைங்களை வந்து துன்புறுத்த கூடாது அந்த இதுக்கு ஒசரம் அது எதைவுமே பண்ணமாட்டாங்க அதே மாதிரி அந்த பறவைங்க வந்து வந்துவிட்டு போறப்போ அதை பார்த்தாவே ஒரு அழகு எல்லாம் ஒட்டுமொத்தம் ஒட்டுமொத்தமாக வரும் வந்து அது சாப்பிட்டு மறுபடியும் அது ஒட்டுமொத்தமாக கிளம்பிடும் அது அது பார்க்கவே ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பார்க்குறத்துக்கே நல்ல ஒரு இதாகவே தெரியும் அழகாக தெரியும் அப்புறம் வந்து அந்த பறவைங்களை பார்க்குறது வந்து அதிசயம் அப்படினு சொல்லுவாங்க ஆனால் வந்து இப்போலாம் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலையே நிறைய பறவைங்களை பார்த்துட்டோம் ஆனால் வந்து பறவைங்களோட வசிப்பிடத்துக்கு பாதுகாப்பு வந்து பேர்டு வாட்சிங் பங்கு வந்து நல்லதுன்னு தான் சொல்லுவேன் நான்